தாமிரபரணி ஹோட்டலுங்களா எங்களுக்கு ஒரு ஆட்ரு வேணும் ஆ ஆமாங்க

சாப்பாடு பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த மாதிரிலாம் வேணும் ஆட்ரு எடுத்துக்கறீங்களா ஆ ஆ பத்து பேர்த்துக்கு சரிங்க சரி சரி சரி எத்தனை மணிக்குள்ளாரைங்க ஆ சரிங்க சரி இங்கே வீட்டுக்கே கொண்டு வந்துடுங்க சரிங்க சரி சரி சரி சரிங்க சரிங்க சரிங்க சரி சரிங்க கொண்டு வந்துடுங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துடுங்க ஒரு ஒரு பன்னெரெண்டு பன்னெண்ட்ரை ஒரு மணிக்குள்ளே சரிங்களா சரிங்க சரிங்க